ஹலோ சார் நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலர்ந்து ஹலோ சார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து முத்தமிழ்ச் செல்வன் பேசுகிறேன் சார் நான் வந்து இந்த நிறைய மாடு ஆடுகள் இது மாரி வாத்துலாம் வளர்க்கறேன் சார் சார் மாடுகளுக்கு வந்து கோமாரின்னு ஒரு நோய் வந்திருக்கு சார் ஆனால் அதை வந்து சரி பண்ண முடியலை என்னால் கோமாரிங்கிற நோய் வந்திருக்கு சார்

ஆ ஓகே சார் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் ஆ ஆமாம் சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் அது எத்தனை நாள் ம் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஆமாம் ஆ

ஆ ஓகே சார்

ஆ சரிங்க சார் அதே மாதிரி வாத்து வளர்க்குறேன் சார் அந்த வந்து வெயில் பட்டாலே சுருங்கிடுது சார் ஆனால் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் நான் வந்து இப்போ சிக்ஸ் மன்த்லிருந்து ஒரு கோழிப் பண்ணை ஆரம்பிக்கிலாம்னு இருக்கேன் சார் அதுக்கு வந்து எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இப்போல்லாம் ஆடு வந்து வயிறு உப்புசமாக இருக்குது சார் ஆனால் ரொம்ப நாளாகவே அது ஆ சரிங்க சார் ஆ அதுக்கு என்ன சார் ஆ கேள்விப்பட்டிருக்கேன்

ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் இல்லை சார் நான் அது தகவல் வேணும்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் சார் ஆ தேங்க்யூ சார்